திருவாரூரை பொறுத்தளவில் வந்து ரொம்ப ஒரு மேஜரான டிஃப்ரென்ஸ் நான் ஏகப்பட்ட மாற்றங்கள் வந்து நிகழ்ந்துள்ளது ஸோ இதை பொறுத்தவரைக்கும் பொருளாதாரமும் சரி அங்கே இருக்கற கட்டமைப்புகளும் சரி ஏகப்பட்ட விஷயங்கள் மாறி இருக்குது நல்ல ஒரு க்ரோத்தில் இருக்கக்கூடிய ஒரு மாவட்டமாக தான் கருதப்படும் ஸோ இது மக்களோடய அதாவது சிறு குறு மக்கள் வாழ்க்கைய எப்படி பாதிச்சுருக்குன்னா மெயின் ஏரியாவில் இருக்கக்கூடிய அதாவது மெயின் ரோடு அது சாலையோரத்தில் இருக்கக்கூடிய கட்டிடங்கள் வந்து ஏகப்பட்ட கட்டிடங்கள் மாற்றம் அதாவது ஒரு பெரிய கட்டிடங்களாக வந்துருக்குது ஸோ அப்போ இருக்கக்கூடிய அரசு நிலத்தில் இருந்தவங்களும் சரி இல்லை சின்ன சின்ன வீடு இருந்தவர்களும் சரி அவங்கள்லாம் வந்து வேறு இடம் தேடி போகிற லெவலுக்கு தான் வந்துருக்குது ஸோ பெரிய பெரிய கட்டிடங்கள் வரும்போது வந்து மக்கள் இயல்பு வாழ்க்க வந்து பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்ற மட் அப்படின்றது நல்லா நம்ம சொ நமக்கு தெரியுது ஸோ இதனோட குடியிருப்பு மீதான தாக்கம் நம்ம பார்த்த மாரி பெரிய கட்டிடங்களெலாம் வரும்போது கொஞ்சம் இதாக இருக்கு இது அந்நில காவேரி ஆற்றில் கால்வாய் தோண்டணும் அது இதுன்னு சொல்லிட்டு அது ஒரு பிரச்சின ஆகிட்ச்சி தென் ரெண்டாவது பார்த்திங்கன்னா சாலையோரத்தில் சாலைகள் வந்து விரிவாக்கம் செய்யணும் அப்படின்ற பொழுதில் வீடுகள் ஆக் ஆக்கிரமிக்கப்பட்ட வீடுகளும் சரி இதெல்லாம் வந்து கொஞ்சம் தகர்த்தாங்க ஸோ இதில் வந்து மக்கள்கள் வந்து கொஞ்சம் பாதிப்பு அடைஞ்சிது ஸோ திருவாரூர் மாவட்டத்தை பொறுத்தளவில் ஒரு மு மிக மிக மிக அதிகமான மாற்றங்கள் வந்து கொண்டதுதான் திருவாரூர் மாவட்டம்